யோகாவில பார்த்திங்னா நிறையா பேர் வந்துவிட்டு நல்லா நல்லா வந்துவிட்டு ரொம்ப முன்னேறி இருக்காங்க அதாவது நல்லா சொல்லித்தரவங்க இருக்கனங்க அதில் வந்துவிட்டு இந்தியாவில் பார்த்திங்னா வந்துவிட்டு இந்தியாவில்தான் வந்துவிட்டு யோகா அப்படின்றது வந்துவிட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்னாக வந்துவிட்டு நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் சிறுவ சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துவிட்டு ஊக்குவிக்கிறதுக்கு அப்படினு யோகாக்குன்னு குரு எல்லாம் இருப்பாங்க ஸோ வந்துவிட்டு இந்தியாவில பார்த்துட்டோம்னா நிறையவே பிரபலமானவங்க இருக்குறாங்க அதில் வந்துவிட்டு கொஞ்சம் பேர் யார் யார்னா இப்போ வந்துவிட்டு சத்குரு சொல்லலாம் வாசுதேவ் அவர் அப்புறோம் வந்துவிட்டு பரமஹன்ஷா யோகானந்தா கிருஷ்ணராமச்சாரியா அப்புறோம் வந்துவிட்டு பட்டாபிசோயிஸே சிவானந்த சரஸ்வதி இந்தமாதிரி நிறையா பேர்த்தை சொல்லிடே போகலாம் இப்போ வந்துவிட்டு சத்குரு அவர் எல்லாம் பார்த்துட்டோனா அவர் வந்துவிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அவர்தான் வந்துட்டு ஈஷா யோகா அப்படின்ற ஒன்றை வந்துவிட்டு உருவாக்கிருக்கார் அங்கே வந்துவிட்டு சின்னவங்கலருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துவிட்டு அவர் யோகா சொல்லிக்கொடுத்துட்டு வரார் தியானமும் சொல்லிக்கொடுத்துட்டு வரார் ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மா அதை சொல்லிக்கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதோட வந்துவிட்டு முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் சொல்லுறாங்க ஸோ அப்புடி சொல்லும்போது என்னாகும் கேட்குறவங்களுக்கும் வந்துவிட்டு அது மேலே ஒரு ஆர்வம் வரும் அது மேலே ஒரு பிடிப்பு வரும் அதனால வந்துவிட்டு இருக்கிற மத்த இருக்கிறவங்களுமே வந்துவிட்டு அந்த யோகாவை நோக்கி தியானத்தை நோக்கி அதோட முக்கியத்துவம் என்ன அது வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம உடம்ப எப்படி மாற்றி அமைச்சி கொடுக்கும் அப்படீன்னுலாம் தெரிஞ்சிகிட்டு அது பின்னாடி போகறாங்க அப்படினு சொல்லுறாங்க இப்பறோம் அதுக்கப்புறோம் வந்துவிட்டு பரமஹன்ஷா யோகானந்தா அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஸோ அவங்க வந்துவிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா யோகிகளோடைய வந்துவிட்டு வாழ்கையவே வந்துவிட்டு வாழ்க்கை வரலாறு அந்தமாதிரி ஒரு புத்தகமெல்லாம் கூட எழுதிருக்காங்க ஸோ இந்தமாதிரி புத்தகத்தை வந்துவிட்டு படிச்சிவிட்டு நிறையா நிறையா வேறு நாட்டில் இருக்கிறவங்க கூட ஓ யோகான்னா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகாவோட மகிமை அதுக்கப்புறோம் வந்துவிட்டு தியானமென்ன அதோட ஒரு வேலைன்ன அது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் தெரிஞ்சிகிட்டு மத்த நாட்டில் இருக்கிறவங்க மத்த ஊரில் இருக்கிறவங்களுமே வந்துவிட்டு யோகாவெல்லாம் வந்துவிட்டு செஞ்சிவிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறோம் வந்துவிட்டு கிருஷ்ணமாச்சாரியா அப்படின் சொல்லிட்டு இருப்பார் அவர் அவங்க கிருஷ்ணமாச்சாரியா எல்லாம் வந்துவிட்டு பார்த்தோம்னா யோகா அதாவது வந்துவிட்டு இப்போ வந்துவிட்டு நம்ம இப்போ நவீனமாக பண்ணிகிட்டுருக்க யோகாவோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணமச்சாரியா வந்துவிட்டு சொல்லுறாங்க ஸோ இந்தமாதிரி வந்துவிட்டு சிவானந்த சரஸ்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்துவிட்டு யோகா யோகா அப்படின்றத வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு சொல்லிக்கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா என்ன அ அதை செய்யிறதுனால் நமக்கு என்ன நம்மை கிடைக்கும் அதை செய்யாதுனால நம்ம எவ்வளோவ இழப்போம் இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க ஸோ இந்தமாதிரி வந்துவிட்டு செயல்ல செயல்ளையும் செய்றாங்க அதை வந்துவிட்டு வார்த்தைகள் மூலமாக கூட ஒருத்தவங்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வைக்கிறாங்கல்லவா ஸோ அதை அப்புறோம் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு செஞ்சும் காட்டிட்டுருக்காங்க நிறையா பேர்த்துக்கு வந்துவிட்டு அதை சொல்லித்தராங்க அதுக்குன்னு தனியாக ஒரு என்ன சொல்லுறது அவங்களே அவங்களே வந்துவிட்டு அதை செய்யறாங்க எடுத்து நடத்துறாங்க ஸோ இந்தமாதிரிலாம் பண்ணும்போது இதை கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சிகிட்டு நல்லாமே ஊக்கமடையிறாங்க